நீச்சல் அடிக்கிறது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பயிற்சி நீச்சல் அடிக்கிறதில் நம்ம நம்ம ஆத்துல எல்லாம் போய் நீச்சல் அடித்தோன்னா உடம்பு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா சுறுசுறுப்பாகவும் நல்லா இருக்கும் உடம்பு நீச்சல் வந்து போய் அந்த ஆற்றுல போய் நீச்சல் அடித்தோன்னா உடம்பு நல்லா நல்லா ஸ்கின்னெல்லாம் அது அதுக்குள்ளே முழுசாக போய் இது பண்ணி உடம்பு ஆரோக்கியமாகவும் நம்ம மூச்சு நல்லா ஹீட்டெல்லாம் வெளியே போயிடும் இந்த மூச்சுப்பயிற்சி அதில் நீச்சல் அடிக்கிறப்போ மூச்சுப்பயிற்சி செஞ்சு அதில் ஒரு உள்ள உடம்பு நல்லா பாடி வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் நல்லாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் உடலில் இருக்கிற எதிர்ப்பு சக்திகள்லாம் நல்லா இருக்கும் நீச்சல் அடிக்கிறதுனால நம்ம உடம்பு ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் சில விஷயங்களில் நல்லா இருக்கும் நீச்சல் அடிக்கிறதில் எல்லோரும் சுறுசுறுப்பாக அடிப்பாங்க நீச்சல் ரொம்ப ஒரு கலை குளிக்கிறது வீட்டில் குளிக்கிறதுன்னா ஒரு ரெண்டு டப்பா ஊற்றி குளிச்சுட்டு வருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் குளிச்சுட்டு வருவோம் ஆனால் ஆற்றுல குளித்தா ரொம்ப நேரம் நல்லா ஜாலியாக படுத்துகிட்டு நீச்சல் அடிக்கிறது கடப்பாறை நீச்சல் ரொம்ப நேரம் மூழ்கி வந்து இருக்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்கும் நீச்சல் அடிக்கிறதெல்லாம் நீச்சல்ங்கிறது ஒரு ஒரு பயிற்சி அழகான ஒரு இது நீச்சல் அடிக்கிறதுன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி செய்வாங்க நீச்சல் அடித்தா உடம்பு ஆரோக்கியமாகவும் நல்லா இந்த சூரிய வெளிச்சத்தில் காலையில் அதிகாலையில் எழுந்திரித்து போய் ஆற்றுல குளித்தோன்னா எவ்வளோ சுறுசுறுப்பாகவும் சூப்பராகவும் இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அது ஒரு குளிக்கிற ஒரு இதே தெரியாது மன நிறைவோடு நல்லா இருக்கும் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும் அதில் நீச்சல் அடிக்கிறதுனா உடம்பு நல்லாவும் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் நீச்சல்ங்கிறது ஒரு கலை நம்ம மக்கள் எல்லோரும் நீச்சல் அடிக்கிறதில் அதை தம் மொத்தத்தில் தம் எல்லோருமே தண்ணியில் விளையாடுறதுனா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அதில் நீச்சல் அடிக்கிறப்போ அல்லது ஓடிபிடிச்சி விளையாடுவாங்க ஆற்றுல விளையாண்டால் அப்புறம் கெணத்துலேயும் எல்லாம் ஓடிபிடிச்சி விளையாடுவாங்க எல்லா பக்கமும் நீச்சல் அடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு எப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னா நீச்சல் அடிக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது எல்லோருக்கும் நல்லா இருக்கும் நீச்சல் அடிக்கிறது அந்த பசங்கள்லாம் அதில் விளையாடுறப்ப பார்த்தா ஆசையாக இருக்கும் நீச்சல் அடித்து குளிச்சுட்டு போட்டி போட்டு விளையாடுறதுல இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் ஓடுவாங்க அவ்வளோ செம்மையாக சூப்பராக இருக்கும் அதுகளை எல்லாம் பாக்கிறதே ஒரு ஒரு கொடுப்பினையா இருக்கும் நீச்சல் அடிக்கிறதெல்லாம் பாத்துட்டா